யூபிசி போட்டிக்கு ஏ எக்ஸாம் ரிசல்ட்டு வரதுக்கு யூஸ் ஆகிறது வந்து செய்தி ஊடகம் தான் ஏ டிஎன்பிசி அல்லது யூபிசி இந்த மாதிரி எக்ஸாம் கவுர்மெண்ட் எக்ஸாம்னுடைய அனோன்ஸ்மென்ட்டு செய்தி ஊடகங்களேயே ஈஸியாக மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர் முன்னாடியே அறிவிச்சுருவாங்க அதனுடைய எந்த டேட்டில் நடக்குது அப்படிங்கிற விவரம் எல்லாமே செய்தி ஊடகம் வழியாக அந்த மாணவர்கள் து எளிதில தெரிஞ்சுக்கிறாங்க இதனால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து செய்தி ஊடகம் தான் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஏக் செய்தி ஊடகங்களேயும் மு முன்னாடியே எக்ஸாம் எழுதினவிங்களோடைய கொஷின் பேப்பரையும் தெரிஞ்சுக்கிறாங்க அதனால அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது எக்ஸாமில் பாஸ் ஆகிறக்கு கொஞ்சம் செய்தி ஊடகம் அதிகம் வ யூஸ்ஃபுல்லாக இருக்குது